நான் வேலைக்கு போயிவிட்டு வந்துட்டு நைட்டு டெய்லி டெய்லி அதுக்கு ஜிம்முக்கு போவேன் ஜிம்முக்கு போயிவிட்டு கால்லைலாம் வாக்கிங் போவேன் அப்புறம் ஞாயிற்று கிழமையானால் கிரிக்கெட் விளையாடுவேன் அது எனக்கு ரொம்ப ஆர்வமாகருக்கும் அப்புறம் பசங்களோட சேர்ந்து வெளியே போவேன் வெளியே போகும் போது எனக்கு ஃபோட்டோகிராபி எடுக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாகருக்கும் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் போஸ்ட் போடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிங்களோட சேர்ந்து விளயாண்ட்டு அப்புறம் சின்ன பாப்பாங்களோட சேர்ந்து ஓடி பிடிச்சி விளயாடுவேன்